இப்போ எங்கள் ஊரில் பார்த்துக்கிட்டீங்கன்னா ஃபுல்லாமே வந்து மழை தான் இங்கே வந்து பிஎஸ்னல் நெட்ஒர்க் வந்து கிடைக்கும் ஆனால் பிஎஸ்னல் நெட்ஒர்க் வந்து ஒரு குறிப்பிட்ட இ டத்துல கிடைக்கும் எந்த நெட்ஒர்க் வந்து எங்களுக்கு அதிக வேகமாக இருக்காது இதே ஊட்டி டவுன் குள்ள போனால் ஜியோ ஏர்டெல் இந்த சிம் வேணுணா கொஞ்சம் வேகமாக இருக்கும் அதே அது வில்லேஜ் குள்ள கொஞ்சம் மலைக்கு அடியில் அந்த மாதிரி வரும் போது பிஎஸ்னல்ல மட்டுந்தான் நம்ம பயன்படுத்துகிற மாதிரி இருக்கும் இந்த சிம் கார்டில் இருக்கிற நெட்ஒர்க் சேவையினால் நம்மனால வந்து எந்த ஒரு வேலையும் பண்ண முடியாது இங்கே நிறைய பேரு படிச்சிருக்காங்க வீட்டில் இருக்காங்க ஆனால் இந்த நெட்ஒர்க் ப்ராப்ளம்னால யாராலயும் வந்து நம்ம ஒரு ஃபோனையோ ஃபோன பயன்படுத்தி வந்து பண்ணுற எந்த வேலையுமே வந்து செய்ய முடியாது அதை தாண்டி இன்னொன்னு இங்கயெல்லாம் கொஞ்சம் மழை பெஞ்சிச்சி அப்படினாலே வந்து பிஎஸ்னல் நெட்ஒர்க் கட் ஆகிடும் இன்னும் கொஞ்சம் அதிகமான கோடை மழை அந்த மாதிரி சமயத்தில் வந்து நமக்கு இங்கே என்ன நடந்தாலும் ஒரு க ஒரு கரண்டு இல்லன்னா கூட மற்ற நம்மளுடைய சொந்தங்களுக்கு நம்மளோட நிலம என்னென்னு எடுத்து சொல்றதுக்கு கூட நமக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் இப்போ பார்த்துக்கிட்டீங்கனா இப்போ இங்கே மழை வருதுன்னு வைங்களேன் இப்போ பிஎஸ்னல் நெட்ஒர்க் வந்து சுத்தமாக ஒரு பாயிண்ட் கூட இருக்காது அதே சமயம் கிராமப்புறத்தில் ஜியோ சுத்தமா கிடைக்காது வோடஃபோன் சுத்தமாக கிடைக்காது இதுக்கு இந்த டவர் எல்லாம் எங்கள் ஏரியா பக்கத்தில் தான் எதுவும் கிடையாது இதெல்லாம் ரொம்பவே எங்களுக்கு சிரமமா இருக்கும் அதனால இங்கே வந்து எந்த சின்ன பயன்பாடுமே வந்து அவ்வளவா கிடைக்காது இங்கே ஊட்டி டவுன் அப்படிங்கும் போது ஜியோவும் ஏர்டெல்லும் வந்து கொஞ்சம் நல்லா கிடைக்கும் அதனால வந்து அங்கே வந்து போய் எல்லாம் சேவையும் பண்ண முடியுமே தவிர ஒரு சின்ன கிராமத்தில் எந்த சேவையும் வந்து நம்மனால பண்ண முடியாது